நான் ஆன்லைனில் ஒரு டாப் வாங்கியிருந்தேன் அந்த டாப் பார்த்தோம் அப்படின்னா அதில் அப்படியே அங்கே இருந்த பிச்சரில் இருந்த கலர் மாதிரியே அப்படியேதான் வந்துருந்துச்சு ஆனால் நாளாக நாளாக பார்த்தோம்னா அப்படியே அந்த டாப்போடய கலர் ஃபுல்லாக ஃபேடாக ஆரம்மிச்சிருச்சு அதுவும் இல்லாமல் நான் தண்ணியில் போ இது துவைக்கிறப்ப பார்த்தோம்னா ஃபுல்லாக அதோடய கலர் அந்த ட்ரெஸில் இருக்கற சாயம் ஃபுல்லாகவுமே மற்ற ட்ரெஸ்லேயும் போயிட்டு ஸ்பாயில் ஆகிடுச்சு ட்ரெஸில் ரொம்பவே சாயம் போகுது நான் இந்த டாப் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் ஃபஸ்ட்டு போடுறப்ப அதோடய ரிவ்யூ சூப்பராக இருந்துச்சு எல்லோருமே என்ன இந்த டாப்பு இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கேட்டவங்க அடுத்த டைம் போடுறப்பலாம் என்ன அதுக்குள்ள இந்த டாப் இவ்வளோ ஃபேடாகிடுச்சி அப்படின்ட்டு அப்படியே ஆப்போசிட்டாக என்னை கேக்குறாங்க ரொம்பவே ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த டாப் ரொம்ப பிடித்து அதுவும் இல்லாமல் அது ரொம்ப எக்ஸ்பென்ஸிவாகவும் இருந்துச்சு இந்த டாப்பு பிடிச்சிருந்துச்சேனுட்னு நான் வாங்கிவிட்டேன் இனிமேட்டு ஆன்லைனில் எதுவுமே ஆடரே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு டிசிஷன் வந்துருச்சு